வாங்கக்கா உங்களுக்கு என்ன வேணும் வாங்கக்கா உங்களுக்கு என்ன வேணும் இந்தா இருக்குதுலக்கா இவ்வளோ கீரை இருக்குதுல தெரிலையா இந்தா கீரை இருக்குது பாருங்கள் உங்களுக்கு என்ன கீரை வேணும் அரை கீரையும் பொன்னாங்கன்னி கீரையுமாக்கா

அக்கா இந்த இந்த பாலாக் கீரை கூட வாங்கிக்கோங்கக்கா பாலாக் கீரை நல்லா இருக்கும் ஏன்க்கா பொன்னாங்கன்னி தான் வேணுமா சரிங்கக்கா ஒரு கட்டு பத்து ரூவாங்க்கா உங்களுக்கு எத்தனை கட்டுக்கா வேணும் அக்கா பத்துரூபான்னு வெளியே போய் கேளுங்கக்கா ஒன்றொன்றும் இருபது ருபா சொல்கிறாங்க நாங்கள் பத்து ருபாக்கி ஃப்ரெஷ்ஷாக விற்றுகிட்ருக்கோம் பத்து ருபாக்கி இப்படி சொல்கிறிங்களேக்கா வாங்கிக்கோங்கக்கா இதை ஒரு கட்டு பத்து ருபாதான்க்கா சும்மா வாங்கிக்கோங்கக்கா ஏன்க்கா இவ்ளோ பத்துருபாதான்க்கா பத்துருபாக்கி கொறைஞ்சு சரி உங்களுக்கு எட்ருபாக்கி போடுறோம்க்கா நீங்கள் வாங்கக்கா ரொம்ப நேரம் தேடி வந்ததனால உங்களுக்கு எட்ருபாக்கி போடுறோம் அக்கா அரை கீரை அரை கீரை எத்தனை கட்டுக்கா போட ம் அக்கா சரிங்கக்கா அப்போது இது பாலாக் கீர வேணாமாங்க்கா பாலாக்கீரை முருங்கை கீரைலாம் சாப்பிடுங்க அது உங்களுக்கு அஞ்சுருபாக்கி கூட தரோம்க்கா ஒரு கட்டு சரிங்க்கா கத்திரிக்காயெலாம் ஒரு கால் கிலோ பதினஞ்சு ரூபாங்க்கா தக்காளி ஒரு கிலோ இருபது ருபாக்கா தக்காளி ஆ ஆமாங்கக்கா ஒரு கிலோ ஒரு கிலோ இருபது ருபா தான்க்கா மற்ற கடையெலாம் போய் கேளுங்க ஒரு கிலோ முப்பது ரூவா முப்பத்தஞ்சு ருபாக்கி விற்கிறாங்க நான் இருபது ருபாக்கி தான் விற்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்க்கா நானே வாங்கிட்டு வந்துடறது ம் சரிங்க்கா சரிங்க்கா உருளை கெழங்கு ஏதும் வேணுமா உருளை கெழங்கு சாப்பிட்றிங்களா உருளை கெழங்கு ஏதும் வேணுமாக்கா இதா காலி ஃப்ளவர் இந்தா இருக்குது பாருங்கக்கா எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கக்கா இருபத்தஞ்சி ருபாக்கா இந்த பூ சரிங்க்கா மொத்தம் நூற்றம்பது ருபா ஆச்சுக்கா உங்களுக்கு நூற்றி இருபது ருபா தரோம் நீங்கள் முப்பது ருபா லெஸ் பண்ணிக்கிறோங்கக்கா ஆ சரிங்கக்கா சரிக்கா இந்தா இந்தாங்கக்கா எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை வேணுமாக்கா இந்தாங்கக்கா இந்தாங்கக்கா ம் சரிங்க்கா